நான் வேலை செய்யும்போது ஒரு சின்ன தப்பு ஒன்று பண்ணிவிட்டேன் நான் வந்து ஒரு கம் க நான் வந்து ஒரு கம்பியூட்டரில் மெயில் செண்ட் சென்ட் பண்ணும்போது ஃபைலை அட்டாச்மெண்ட் பண்ணாமல் சென்ட் பண்ணிவிட்டேன் அது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு என்னோட சீனியர் பர்சன் வந்து என்ன திட்டுவாங்களான்னு ரொம்ப பயப்பட்டேன் அப்புறம் அதை நான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து அது சரியாக ஃபைலை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிட்டார் அதற்கப்பறம் அவர் இந்தமாதிரி சொன்னார் திரும்ப இது மாரி பண்ணாத ரொம்ப பார்த்து கவனமாக பண்ணுன்னு சொன்னார் அதற்கப்பறம் நான் கவனமாக பண்ணிவிட்டு பண்ணிவிட்டேன்